ஹலோ ஹலோ மாயாஸ் ரெஸ் மாயாஸ் ரெஸ்டாரண்ட்டா மேம் வணக்கம் மேம் மேம் நாங்கள் டால்மியாபுறத்துலேருந்து கால் பண்ணுறோம் அடுத்த வாரம் எங்க வீட்ல ஒரு ரிட்டெயர்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு எனக்கு நைட் நைட் டின்னருக்கு வந்து எனக்கு வந்து தோசை தான் மேம் வேணும் வெரைட்டி ஆஃப் தோசஸ் வேணும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில என்னென்ன தோசை வெரைட்டியாக ஆஃப் அவை அவைலபிளாக இருக்கு ஓகே மேம் ஓகே மேம்

மேம் எனக்கு வந்து ஹண்ரட் பேர் நூறு பேருக்கு வந்து எனக்கு வேணும் மேம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வெஜ்லையும் ஃபிஃப்டி நாண் வெஜ்லையும் வேணும் மேம் எனக்கு ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் வந்து எனக்கு அமௌண்ட் டீட்டெயில்லாம் எனக்கு வந்து செண்ட் பண்ணிருங்க மேம் அப்புறம் அந்த வெரைட்டி ஆஃப் தோசஸும் எனக்கு வந்து மெனு வந்து எனக்கு வாட்ஸப்பில செண்ட் பண்ணிருங்க மேம் ஓகே ஓக் ஓகே மேம் தேங்க் யூ மேம்